ஆமாம் மேம் சொல்லுங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் எத்தனை நாள் வரீங்க மேம் மேம் இப்போ பார்த்திங்கன்னா சீசன் டைம் மேம் ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரே நாளில் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம ரிட்டன் போக முடியாதுங்க சரிங்களா அதனால வந்து இங்கே ஒரு ரெண்டு மூணு நாளாச்சும் தங்கினா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் முதுமலை வந்து ஃபுல்லாகவே சுற்றிப் பார்த்து நீங்கள் போக முடியும் மேம் ஓகேங்க மேம் ஆமாங்க மேம் இப்போ நீங்கள் அஞ்சு பேர் வரிங்கனு வச்சிக்கோங்க உங்களுக்கு ரூம்மு ஃபுட்டு அது எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி குடுத்துடுவோம் மேம் ஓகேங்களா உங்களுக்கு தேவையான எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுவோம் மேம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா முதுமலைலிருந்து உள்ளே போறத்துக்கான எல்லா வண்டி வந்து டூரிஸ்ட் எல்லாம் நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடுவோம் இங்கேருந்து அதாவது நம்ம தங்கி இருக்கிற இடத்துலிருந்து முதுமலைக்கு போகிற வரைக்கும் நம்ம வண்டிலையே போயிடலாம் மேம் அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கி உள்ளே எல்லாமே ஃபாரஸ்ட் இதில் தான் போகணும் அங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே அங்கேயே எல்லாத்தையும் சுற்றி காமிச்சுடுவாங்க மேம் ஆ ஆமாம் மேம் இப்போ நீங்கள் அஞ்சு பேருன்றிங்க எத்தனை லேடீஸ் ஜென்ஸுன்னு சொல்லிட்டிங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுவோம் இல்லை கொழந்தைங்க வந்தாலும் அவங்களுக்கேற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுவோம் மேம் இப்போ இந்த மூணு நாள் நீங்கள் வந்து இங்க ஸ்டே பண்ணிங்கனாலும் ஃபுட்டும் நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துடுவோம் காலையில் டிஃபன்னு லஞ்ச் டின்னெர் எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துடுவோம் மேம் ஃபுல் ஏரியாவும் உங்களுக்கு வந்து நாங்கள் சுற்றி காமிச்சுருவோம் மேம்

ஆ மேம் இதுதான் எங்க நம்பர் மேம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதுமலை மட்டுமில்லமா மற்ற எல்லா ஏரியாவும் நாங்களே சுற்றி காமிச்சிடுவோம் அந்த மூணு நாள் தங்குனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபயர் கேம்ப் எல்லாமே நாங்களே போட்டு தருவோம் மேம் ஃபுல் பெனிஃபிட்டும் நாங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுப்போம் மேம் எந்த ஒரு பிரச்சினையும் இல்லாமல் நீங்கள் சேஃபாக வந்துட்டு சேஃபாக போறதுக்கான எல்லா விஷயத்தையும் நாங்களே மூவ் பண்ணி தருவோம் மேம் ஓகே மேம் நான் உங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் மேம் நீங்கள் வர டேட் மட்டும் வீட்டில் பேசிவிட்டு எனக்கு சொன்னிங்கன்னால் நான் உங்களது வந்து புக்கிங் பண்ணிடுவேன் மேம் ஓகே